ஆ ஹலோ யாரம்மா பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆ சரிங்கம்மா ஆ சரிங்க ஆ எல்லாம் குவாலிட்டி எல்லாம் நல்ல குவாலிட்டி தான்மா நம்ம குவாலிட்டி எல்லாம் கேரண்டியான குவாலிட்டி தான் நல்லா தரமான துணியாக நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஆ ஆ அது அதுப் போக நீங்கள் வந்து துணி எல்லாம் பாருங்கம்மா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச துணியெல்லாம் பார்த்து எடுங்கள் எடுத்துவிட்டு எல்லாம் ரேட்டு எல்லாம் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பிடிக்கிதுன்னா பார்த்து நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்திட்டிங்கன்னா நாங்கள் பார்த்து அனுப்புறோம்மா அதாம்மா நீங்கள் கடைக்கு வாங்க கடைக்கு வந்ததுன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் துணி எந்தெந்த மாதிரி துணியெல்லாம் பிடிக்கிதோ அதையே பார்த்து துணிக்கு தகுந்த மாதிரி வெலை இருக்குங்க ஆ துணிக்கு தகுந்த அதை தான்ங்க நீங்கள் நீங்கள் துணி சேர்த்து எடுக்கிறதுனால அதிகமாக எடுக்கிறதுனால நாங்கள் வெலை கம்மி போட்டு கொடுப்போங்க நீங்கள் வந்து துணி எடுங்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச துணியை எடுங்கள் விலையும் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற அளவுக்கு நாங்கள் சொல்லி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறோங்க ஆ ஆனாங்க என்னங்கம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கள் அதானுங்கம்மா அது நாங்கள் டெலிவெரி பண்ணலாங்க இப்போ நீங்கள் கடைக்கு வந்தால் டிசைனு எல்லாம் பார்த்து எடுக்குறதுக்கு உங்களுக்கு சவுகரியமா இருக்குங்க ம் ஏன்னா நீங்கள் தான் வெலை வந்து கொஞ்சம் கம்மி கொறைச்சி கொடுக்க சொல்றீங்க அதனால் நீங்கள் கடைக்கு வந்திங்கன்னா அதை பார்த்து இந்தந்த துணி இந்தந்த ரகம் வந்து இந்த ரேட்டில் இருக்கு அப்படின்னு நாங்கள் காட்டி ஒவ்வொன்னாக பேசுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க சரிங்களா ம் இப்போது டெலிவரி பண்ணுறதா இருந்தால் நாங்கள் செல்லில் அனுப்புவோம் அந்த டிசைனு ஒன்று ரெண்டு பார்த்துட்டு நீங்கள் இதா அதானு பிடிக்காம இருப்பிங்க அதனால நீங்கள் கடைக்கு வந்திங்கன்னா பார்த்து நேரடியாக பார்த்து இந்தந்த டிசைனு இந்த மாதிரி இருக்குங்க இந்த துணி நல்ல தரத்தில் நல்ல குவாலிட்டியில் நல்ல கேரண்டியான துணி அதையெல்லாம் நாங்கள் சொல்லி உங்களுக்கு குடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால் நீங்கள் வாங்க காலையில் பத்து மணிக்கு வாங்கம்மா பத்து மணிக்கு வந்திங்கன்னா பத்து மணிக்கு வந்து உங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் வந்து உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் பாக்கிற டிசைனை பார்த்து நல்ல கலரில் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டுப் போகலாங்க ஆ சரிங்கம்மா சரி வாங்க காலையில் வாங்க ம் சரிங்க சரிங்க சரி தேங்க்ஸ் தேங்ஸும்மா ஆ சரி வச்சிடலாங்க ம் சரிங்க